நேரம் குறைவா இருக்கும் போது என்னா சமைக்கலாம்னா நம்ம வீட்டில ஒரு எக் இருக்குது அப்படின்னா போதும் எக் இருந்து ஒரு ப்ரெட் வாங்குனோமா அதில் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் தடவி போட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃபுட்டாக அப்புறம் அதை விட்டு நம்ம இட்லி இருந்தால் இட்லி கொஞ்சம் நல்ல ஒரு உதுர்த்து விட்டு அதை ரெண்டு வெங்காயம் போட்டு தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் குயிக்காக அப்புறம் இன்னும் என்ன இருக்குது சிக்கனம் நம்ம எதுவுமே இல்லை சாப்பிடோம்னா அவல் இருக்குது அவல் இருந்தால் போதும் அவல் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை ரெண்டு வெங்காயம் போட்டு அதை பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா கோதுமை மா மாவு இருந்தால் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதில் ரெண்டு மிளவாத்தூள் உப்பு போட்டு அது ரெண்டு அடை நம்ம அடைய சுட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுமாரி சின்ன சின்ன ஏதாவது திங்ஸ் நம்ம வீட்டில அரிசி மாவோ இல்லை ஏதாவது ஒரு வெங்காயமோ இருந்தால் வெங்காயம் தொக்கு அரைக்கலாம் இப்போ சாம்பார் கொழம்பு இல்லை அப்படின்னா அது தொட்டுக்கிறதுக்கு இல்லைனா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டு ரெண்டு ஆட்டி ஆட்டி அதையும் தொ நம்ம தொட்டுக்கலாம் அதிகமாக இல்லைனா தொட்டுக்கலாம் அப்புறம் பன் இருக்குது அப்படின்னா பன்னை சின்ன சின்னதாக கட் பண்ணி கோதுமை மாவு ரெண்டு பெ கொஞ்சோண்டு பினஞ்சி அதை நம்ம உருட்டி உருட்டி இந்த ப்ரெட்டையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் வெச்சு கூட நம்ம மடிச்சு நல்லா தோசை கல் மேலே போட்டு நல்லா சுட்டு அதை சமைச்சி சாப்பிட்லாம் வேற என்ன நம்ம வீட்டில இருக்கிறதுன்னா அவலை மிக்ஸி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மிக்ஸியில அரைச்சி அதை அதிலே நம்மளுக்கு ரெண்டு தக்காளி வெங்காயமும் போட்டு நம்ம அப்படியே ஸ்நா ஸ்நா என்னமோ சொல்லுவீங்களே நீங்கள் இங்கிலீஸில் சொல்லுவீங்க எங்களுக்கு வரலைங்க அதையே நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம்